சரியான நேரத்தில் சாலை வசதி இருப்பது என்பதை விட பேருந்து வசதிகள் வந்து சரியாக இருப்பதில்லை நேரத்திற்கு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல முடிவதில்லை அடுத்தவரிடம் இரவல் கேட்டால் தருவதில்லை இதெல்லாமே என்னுடைய அடிப்படை பைக்கிங் செல்வதற்கான முதல் காரணம் என்னுடைய முப்பது ஆண்டு கால அனுபவத்தில் பைக்கிங் என்பது செல்வது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் குறிப்பிட்ட நேரத்திற்கு சென்று வரலாம் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று வரலாம் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் நம்மளுடைய தேவைகளை நிறைவு செய்துக்கொண்டு செல்லலாம் இதுவே காரணம் என்பது மாதிரி அதனுடைய ஈர்ப்பு அதிகமாகி எங்கு சென்றாலும் பைக்கில் செல்வதற்கு விருப்பம் அதிகமாகிவிட்டது